நாங்கள் விவசாயத்துக்காக அரசிடம் பெற்றது வந்து மானியத்தில் ஃபவர் டில்லர் வாங்கினேன் பவர் டில்லர் வாங்கி நல்லா நாங்கள் செயல்பாடு செய்றோம் கடன் வாங்கினோம் பயிர் கடனுன்னு வாங்கினோம் ஆனால் எல்லாம் கட்டி கழிச்சிவிட்டோம் இப்போ வந்து இந்த மேடு நிலமா இருக்குது எங்களுது அந்த மாஞ்செடியும் தென்னங்கன்றும் மானியத்தில் வாங்கி வைக்கிலான்ற ஒரு ஆசை வந்துச்சுனா வாங்கணும் ஆனால் கொடுத்தாலும் நல்லா இருக்கும்